ஆ சொல்லுங்க ஓகே ஓகே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் ம் ம் ஓகே ஓகே ம் சரி ஓகே மேம் என்ன மாதிரி ஜாபுன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா ஓ அக்கவுண்டன்ட்டுங்களா ஓகே ஓகே ஓகே இல்லை மேம் இது ப்ரெஷர் தான் ஃபஸ்ட்டு இந்த அக்கவுண்டன்ட்டுன்றது ப்ரெஷர் தான் இதுக்கு முன்னாடி வந்து வேறே மாதிரி கேன்டிடேட் ஜாப் தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் ஓகே இது என்ன மாதிரி சேல்ரி எதிர்பார்த்தது கிடைக்கும் ஓகே ஓகே இந்த கம்பெனி எங்கள் இருக்குது எந்த ப்ரான்ச்சி என்ன ஏதுன்னு டீட்டைல் சொல்கிறீங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே